ஹலோ ஸ்விகிங்ளா ஓகே நாங்கள் சிக்கன் ரைஸ் ஆடர் பண்ணியிருந்தோம் டுவெல்வ் ஓ கிளாக் ஆடர் பண்ணுனோம் ஒரு டுவெல் தேர்டி ஒன்றுக்குள்ள ரீச் கொடுக்கிறேனு சொன்னாங்க இப்போ ஒன்று எபோவ் ஆகுது எனக்கு வந்து இன்றும் ஃபுட் கைக்கு கிடைக்கில இது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிலாங்களா ஓகே இல்லை ரீசன்னா இப்படி நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படினிங்கனா எங்களுக்கு டைம் டைம் இதாகுதுல்ல டைம் சாப்பிட்ற டைம் வந்து டைம்முக்கு சாப்பிட்றவங்களுக்கு நான் டைமுக்கு கொடுக்குணுமுல்ல இல்லை நீங்கள் இப்படி இனிமேல் நீங்கள் ஆடர் இப்படி லேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நான் உங்ககிட்டே ஆட்ரே நான் கேன்சல் பண்ணிடலானு இருக்கேன் இல் ஆட்ரு கேன்சல் பண்ணால் நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணும்போது எனக்கு இன்னும் எனக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் டைம் சொன்னீங்க இப்போது ஒன் அவர்க்கு மேலே ஆகுது இன்னும் ஒன் அவருக்காக நான் எவ்வளோ நேரம் இந்த ஃபுட் ஃபுட்டுனால் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுட் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணாலும் கொஞ்சம் எனக்கு டைமுக்கு கிடைச்சா பரவாயில்ல இல்லையினால் நான் உங்களோய இனிமேல் ஆட்ரை கேன்சல் பண்ணிக்கலான்டு இருக்கேன் இந்தமாதிரி வேறு இந்தமாதிரி நான் ரெகுலராக உங்கக்கிட்டே தான் நான் ஆட்ரு பண்ணுறேன் நாங்கள் ரெகுலராக ஆட்ரு பண்ணால் ரெகுலர் கஸ்டமர்க்கு நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க ஓ நீங்கள் ஓகே ஓகே எங்களுக்கு ஆடர் நீங்கள் சொல்கிறது எங்களுக்குப் புரியுது உங்களோடய டைமிங் எங்களுக்குப் புரியுது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டைமிங் மேனேஜ்மென்ட்டுன்டு இருக்குல்ல இனிமேல் நீங்கள் இப்படிலாம் பண்ணி புதுசாக பண்ணிணாலும் புதுசாக கஸ்டமர் பண்ணிணாலும் நீங்கள் இப்படி தானே பண்ணுவீங்க இப்படி கஸ்டமர்க்கு லேட் பண்ண வேண்டாம் இன்னுமே அப்படி லேட் பண்ணுற மாதிரினா உங்கள் ஆடரை நான் கேன்சல் பண்ணிடுறேன் சரி ஓகே இதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்க வேணாம் எங்களுக்கு வந்து கரெக்டாக ஆட்ரு பண்ணியிருங்க ஓகே